எங்கள் தோட்டத்தில் போடுற பூக்கள் மற்றும் பழங்களை அந்தந்த சீசனுக்கு போட்டு ஒரு நல்ல விலைக்கு பெரிய பெரிய கடைகளுக்கு மொத்த மொத்தமாக கொடுத்துடுவோம் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது அந்தந்த பருவத் பருவத்தில் போட்டால் தான் நல்லா வரும் நம்ம எதிர்பார்கற மாதிரி வரும் நான் இங்கே ஒரு பயிரை போடும்போது அத நல்லா பார்த்துக்கணும் அது செடி செடியா வளர்கிறதுலேருந்து காய் காட்சி பழமாக வர வரைக்கும் அது நல்லா பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டா தான் அது நல்லா வரும் இந்த மாதிரி போடும்போது எங்களுக்கு வெயில் காலத்தில் மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னால் தண்ணீர் அதிகமாக கிடைக்கவே கிடைக்காது செடிகள்லாம் வெயில் அதிகமாக பட்டு பட்டு ரொம்ப வாடிப் போயிடும் அது மட்டும் தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்